நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவேரிப்பட்டினம் என்ற இடத்துல கேம்பிரிட்ஜ் சிபிஎஸ்சி இ பள்ளியில் நான் வேலை பார்த்தேன் அங்கே பந்து பார்த்தீங்கன்னா அப் டு ஃப்ரீகேஜு டுவெல்த்து வரைக்கும் சிபிஎஸ்சி தான் ஃபுல்லாவே சிபிஎஸ்சி தான் அதுலோட என்னோடய க்ளாஸ் வந்து ஒன்றுலேந்து மூணு வரைக்கும் நான் எடுத்துட்ருந்தேன் நான் வந்து ஒரு லேங்குவேஜ் தான் எடுத்துட்டுருந்தேன் அங்கே ப்ளஸ் கொஞ்சம் ஹிந்தியும் ரீடிங் மட்டும் ரைட்டிங் ரீடிங் மட்டும் கேஜி க்ளாஸ்க்கு நான் கொடுத்துட்ருந்தேன் என்னோடய ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்னென்னா மற்ற ஸ்கூலில் இருக்கிற மாதிரி வெறும் ஸ்டெடீஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நெறைய அதர் ஸ்கில்ஸ் வந்து கொடுப்பாங்க ந பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பசங்களுக்கு வந்து நல்ல பேச தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கேஜி க்ளாஸ்லேந்தே அந்த ப்ராக்டிஸ் நடக்கும் டெய்லி க்ளாஸில் ப்ரேயர் அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்ளாஸில் இருந்தும் ஒரு அஞ்சு பேர் வந்து ஸ்பீச் கொடுக்கணும் ப்ளஸ் ஏதாவது ஒரு தமிழ் ஸ்பீ பற்றி படிக்கணும் அது பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மற்ற கரியர் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ் சா பாட தெரிஞ்சவங்க இல்லை அந்த மாதிரி இருக்கும் போது டெய்லி ப்ரேயரில் ஏதாவது பாடுகிறது இல்லை அவங்களோட திறமைய வந்து அங்கே வெளிக்காடுறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அவங்களுக்கு டைம் கொடுப்போம் நாங்கள்